நம்ம எல்லாருக்குமே குழந்தை பருவம் அப்படிங்குறது கண்டிப்பாக ஒரு வரம் தான் இதில் மாற்று கருத்து யாராலையுமே சொல்ல முடியாது இப்போது ஒரு முப்பது வயதுக்கு மேல் உள்ள எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சைல்ட்ஹுட் மெமரீஸை தான் மறக்க முடியாத பருவம்னு சொல்லுவாங்க நான் படிக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஆறு ஆறரை மணி வரைக்கும் விளையாடுவோம் அதுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்மிப்போம் இப்போ அது மாதிரிலாம் நிறைய பசங்க பண்றதே இல்லை ஸ்கூல் விட்டு வந்தாங்களா ஃபோன் சாப்பிடுறதுக்கு ஃபோன் படிக்கிறதுக்கு கூட ஃபோன் தான் மெயினாக யூஸ் பண்றாங்க இப்போ எல்லாத்துக்குமே அப்போலாம் இந்த பேப்பரில் நாலாக மடக்கி விளையாடுற விளையாட்டா இருக்கட்டும் இலந்த வடை சாப்பிடுவது சைக்கிள் டயரை வச்சு நடுரோட்டில் வண்டி ஓட்டுவது பனம்பழத்தில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி விளையாடுவது பட்டம் விடுவது சில்லி கோடு விளையாடுவது ஓடி பிடிச்சி விளையாடுவது